குட்மார்னிங் ஹூ ஆர் யூ ஆ பெர்லிஸா அம்மாவா ஆ சொல்லுங்க ஏன் நீங்கள் மீட்டிங்க்கு வர்லை மேம் இங்கே பாருங்க ஓகே இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு யூனிட் எக்ஸாம் முடிஞ்சு நாங்கள் பேப்பர் வந்து கொடுத்து விட்ருக்கோம் புள்ளைங்கக்கிட்ட அப்போது நீங்கள் பார்த்திங்களா அவங்க பிள்ளைங்களோட பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்குணும்ல நீங்கள் வந்தால் தானே நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எல்லா பேரண்ட்டும் வந்திருக்காங்க பெர்லிஸா வீட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு யூனிட் பேப்பர் ஏன் பார்க்க வர்லைன்னு ப்ரின்ஸ்பல் வந்து என்கிட்ட கம்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அதனாலே நீங்கள் வர்லைன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியுமா ஸ்கூலுக்கு புள்ளைங்களை எதுக்கு அனுப்புகிறோம் எல்லாம் இ இல்லை ஃபஸ்ட்டு யூனிட் ந இங்கே பாருங்க நாங்கள் வந்து ஒன் ஒன் வீக்குக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த டேட்டில் மீட்டிங் இருக்கும் அப்டின்னு சொல்லி அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முன்னமே உங்களால் வந்து முடியுது முடியலை அப்டின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் நீங்க வர்லைன்னா உங்கள் பெர்லிஸாவோட டேடியையாவாது நீங்கள் அனுப்பி வச்சுருக்கணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரணும் அப்படி வரலைன்னா அடுத்த வாட்டி நாங்கள் பேப்பரை அவள்ட்ட கொடுத்து விட மாட்டோம் நீங்கள் தான் இங்கே வந்து டேரெக்டாக பார்க்குற மாதிரி வெச்சுக்குவோம் பாப்பா நல்லா படிக்கிறா ஆனால் வந்து மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கா மேக்ஸ்க்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்டா நீங்கள் கவனம் எடுத்து அவளை வந்து படிக்க வைக்கணும் அப்போந்தான் நீங்கள் நினைக்கிற ஸ்கோர் அவளால் பண்ண முடியும் ஸோ அவளை நீங்கள் ட்யூஷன் ஏதாவது அனுப்புங்க இனி ஆ ஓகே அது நாங்கள் பார்த்துக்குறோம்மா அது எங்களோடய பொறுப்பு நெக்ஸ்ட்டு மீட்டிங் கண்டிப்பாக வரணும் ஓகேயா ஒ ஓகே மே ஓகேம்மா ஆ ஓகேம்மா ஓகேம்மா உங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் மீட்டிங் வைக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஓகே தேங்க்யூ